ஆ நான் கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரின்ஸ்பள் பேசுகிறேன் சொல்லுங்கள் நீங்கள் யாருங்கம்மா நீங்கள் ஆ என்ன சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்னம்மா ஓகே ஓகே ஓகே சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா என்னம்மா விஷயம் சொல்லுங்கம்மா ஏய் எனக் ஓ ஓ சரிங்க சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா நீங்கள் ச செர்டிஃபிகேட் ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து சைன் வாங்கிக்கோங்க எத்தனை பேர் போகறிங்க எத்தனை பேர் போகறிங்க அறுபது பேர் நீங்கள் காலேஜ் பஸ்ஸையே இது பண்ணிக்கோங்கம்மா காலேஜ் பஸ் இது பண்ணிக்கோங்க காலேஜ் பஸ்ஸே நான் அனுப்புகிறேன் அதில் போயிவிட்டு வாங்க அதில் பேனர்லாம் கட்டிக்கோங்க பேனர் இது ஃப்ரண்ட்டில் இது பண்ணிவிட்டு இண்டஸ்ட்ரியல் விசிட் போகறோம் அப்படின்னு என்னோட சைன் போட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு போய்விட்டு வாங்க காலேஜ் பஸ்ஸுன்னு ஏன்னா காலையில போனால் உங்களுக்கு காலையில ஒன்று மெயின்ஸ் ஒன்று மெயின்ஸ் டூலாம் நீங்கள் போய்விட்டு ஒன்னாக பார்க்க அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டாங்கள்ல உங்களுக்கு எல்லாருமே தான் மெயின்ஸ் ஒன் மெயின்ஸ் டூலாம் போய் உள்ளே போய் பாருங்கள் எல்லாமே நல்லா டீடைலாக பார்த்துட்டு காலையில நீங்கள் இங்கேருந்து ஒரு ஏழு மணிக்கு கிளம்புங்க போய்விட்டு நீங்கள் ஈவினிங்கூட ஒரு ஆறு மணிக்குகூட கிளம்பலாம் அங்கேருந்து ஏன்னா நீங்கள் அங்கேலாம் சுற்றி பார்க்கறது கொஞ்சம் லேட்டாகவும் நீங்கள் அறுபது பேர் போகறதுனால எல்லாமே ஒரு க்ரூப்பாக போய்விட்டு எல்லாம் ஒன்னாக எல்லாம் போய் நல்லா பார்த்துட்டு வாங்க வரக்குள்ளே ச சர்டிஃபிகேட் வாங்கிகிட்டு வாங்க சர்டிஃபிகேட் வாங்கிகிட்டு வாங்க சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண சொல்லுங்கள் ப்ரொவைட் பண்ணுவாங்க நெக்குடு நான்லாம் சொல்லிருக்கேன் அங்கே நிறைய பேர் இருக்காங்க அங்கே நான் இங்கேருந்து இந்த காலேஜ்லருந்து நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கேன் நான் நீங்கள் போயிவிட்டு வாங்க சர்டிஃபிகேட் வாங்கிகிட்டு வாங்க வேறு எதாவது ஹெல்ப்னாகூட என்ன கேளுங்கள் ஆ நான் மெயில் அனுப்புகிறேன் மெயில் அனுப்புகிறேன் மெயில் அனுப்புகிறேன்ப்பா நான் மெயில் அனுப்புகிறேன் ஆல்ரெடி நான் வந்து நிறையா பேரை அங்கே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு இது தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுன்னு நிறைய பேர் நான் அனுப்பிச்சிருக்கேன் மெயில் அனுப்புறேன் நீங்கள் அந்த ஃபார்ம்மாரி நான் கொடுக்குற ஃபார்மை அங்கே போய் சிவகுரு எக்ஸிகியூட்டிவ் ஆஃபிசர்கிட்ட போய் கொடுங்க அவங்க இது பண்ணி கொடு சைன் பண்ணி கொடுப்பாங்க அவங்க எல்லாருக்கும் வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க எல்லாம் போய்விட்டு க்ரூப்பாக போய்விட்டு க்ரூப்பாக வாங்க உங்கள்கூட யார் யார் போகறது க்ளாஸ் இன்ச்சார்ஜ் வராங்களா க்ளாஸ் இன்ச்சார்ஜ் வேறு யாராவது இன்னொரு ஸ்டாஃப் யாராவது ஒருத்தங்க ஓ ஓ சரி சரி இன்னோரு மேடம் யாராவது ஒருத்தவங்க இவங்க இது டிபார்ட்மெண்ட்டில் யாராவது ரெண்டு பேர் போங்க அறுபது பேர்னால நீங்கள் ரெண்டு பேர் போங்க முப்பது முப்பது பேர் ஒரு இன்ச்சார்ஜ் மாரி பார்த்துட்டு போங்க முப்பது பேர் ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கங்க ரெண்டு டீமாக போனமாதிரி போயிட்டு பார்த்துட்டு இந்த ஒரு இது இல்லாமல் ஈவினிங் நீங்கள் காலேஜ் பஸ்ஸில் போய்விட்டு காலேஜ் பஸ்ல வந்துருங்க வேறு ஒன்றும் எல்லாம் அங்கே நல்லா பார்த்துட்டு வாங்க நான் ஆல்ரெடி நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கேன் நீங்கள் நல்லா போய் பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு வாங்க இண்டஸ்ரியல் விசிட் பார்த்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கிகிட்டு வாங்க இது உங்களுக்கு ஃபியூச்சருக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதாவது வேறு எதா ஹெல்ப்னா கூட எங்கள்கிட்ட கேளுங்கம்மா நாங்கள் பண்ணித்தரோம் உங்களுக்கு காலேஜ்லருந்து எந்த ஹெல்ப் கேட்டாலும் பண்ணி பண்ணி கொடுக்குறோம்மா வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் லன்ச்லாம் எடுத்துகிட்டு போய் இது பண்ணிவிட்டு வாங்க ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூம்மா தேங்க் யூ ஓகே